நாங்கள் ஆலங்கொம்புலருந்து சுரேஷ் குமார் பேசுறேங்க ஒரு மொபைல் ஒன்று வாங்குனேங்க ஒரு மேடம் இப்போ ஒரு பத்தாயிர்ருபாயி ரேட்டில் எதிர்பார்க்குறேங்க நல்ல க்வாலிட்டியான கம்பெனி நல்ல கம்பெனியாக வேணுங்க ஆ

ஆ

அது எப்படிங்க அது வாரண்டி எல்லாம் எப்படிங்க

ஓகே இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் எதாச்சும் நமக்கு இது அடிபட்டு உடஞ்சிருச்சினா நீங்களே மாற்றி கொடுத்துருவிங்களா இல்லை அது அதுக்கு நாங்கள் பே பண்ணணுங்களா

ஆ ஆ ஓகேங்க ஓகேங்க நாங்கள் பைக்குக்கு பதிலாக ஸ்கூட்டியை வாங்கி எதோ உடஞ்சின்னா எடுத்துக்க ஓகேங்க அப்படிங்களா ம் பேட்டரி கெப்பாசிட்டியெல்லாம் நல்லா இருக்கும்லங்க கேமரா பேக் கேமரா ஃப்ரண்ட்டு எல்லாம் நல்லா இருக்கும் ஓகேங்க ஆ இன்சூரன்ஸு எல்லாம் எப்படிங்க மேடம் ஆஹாங் இப்போ ஃபோன் மிஸ் ஆயிருச்சுன்னா எதாச்சும் நாங்கள் க ட்ராக் பண்ணுறதுக்கு எதாவது அதில் வழிமுறை எதா இருக்குங்களா ம் ம் இப்போ நம்ம ரெடி கேஷு க கொடுத்து வாங்கினா ஆஃபர் வருங்களா இஎம்ஐலையே அதே மாதிரி ஆஃபர் இருக்குங்களா இ ஓகேங்க ரெடி கேஷ் கொடுக்கணுமா ஓகேங்க ஓகே ஆ நாளைக்கு வ வர்றேங்க

கடை ஆலங்கொம்பில் தான் இருக்குங்க சரிங்க ஆ ஆ நாங்க வர்றோங்க நாங்களும் அதே ஏரியா தாங்க வர்றோங்க ஆ தேங்க் யூ மேடம் ம்